நம்ம வண்டியில் போகும் போது ஹெல்மெட்டு லைசன்ஸ்ஸு ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ்ஸு பெட்ரோல் இருக்கானு பார்த்துக்கணும் அப்புறம் ரோட்டில் போகும் போது பார்த்து குழந்தைங்களாம் குறுக்க வராமல் போகணும் நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போகனோம்னா வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்டே நம்பர் வாங்கிக்கணும் அனிமல்ஸ்லாம் குறுக்க வந்தால் அந்த நம்பர் வந்து இது பண்ணிக்கணும் அப்புறம் ரொம்ப ட்ராஃபிக்லலாம் பொறுமையாக போகணும் அப்புறம் மழைக் காலத்தில் அந்த ட்ரைனேஜ்யெல்லாம் ஓப்பன் ஆயிருக்கும் அதெலாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும்